திருப்பூர் மாவட்டம் இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டம் இது சுகாதார லெவல்ல வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடஞ்சிருக்குது நிறையா மருத்துவமனை நட நிறையா மருந்தகம் அதுக்கப்றம் வந்து கிளீனிக்ஸ் எல்லாமே வந்து நிறையா ஓப்பன் பண்ணி இருக்காங்க ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்ஸ்டல்ஸ்லாம் வந்து கோவிட் அப்போது வந்து நல்லா செயல்பட்டாங்க கோவிட் அப்போது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே எல்லாமே நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எந்த விதமான வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கே இல்லாம ஸோ எல்லாமே வந்து நல்லா கேர் எடுத்து பண்ணாங்க ஸோ வந்து கவ் திருப்பூர்லேயும் நல்லா வந்து விலை மதிவான மருந்துகள் நல்லா தரமான பொருள்களோட கொடுக்கறாங்க ஸோ நிறைய இடோம் இருக்குது திருப்பூர் ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் மா மாவட்டம் சரிங்களா இப்போது வந்து திருப்பூர்ல வந்து மெடிக்கல் காலேஜ் திறக்க போறாங்க ஆயுஷ் காலேஜ் திறக்க போறாங்க நிறையா ஆயுஷ் மருத்துவமனைகள் இருக்குது ஸோ எல்லா வகைலேயும் வந்து திருப்பூர் வளர்ச்சி அடஞ்சு வந்து கொண்டே இருக்கிறது